எனக்கு வந்து என்னென்ன தற்காப்பு கலைகள் தெரியுன்னா பயிற்சி எடுத்துட்டுருக்கேன் இப்போ நான் என்னென்னன்னா எனக்கு வந்து சிலம்பம் தெரியும் சிலம்பத்தில் வந்து எட்டு நிலைகள் கற்றுருக்கேன் சிலம்பத்தில் வந்து மான் கொம்பு சுருள்வாள் அப்புறம் வந்து அலங்கார சிலம்பம் அப்புறம் வந்து இன்னும் நிறைய இருக்கு இதில் இவ்வளது நான் கற்றுருக்கேன் எனக்கு எப்படி அதில் ஒரு இன்ட்ரஸ்ட் வந்ததுன்னா இது மட்டும் இல்லாமல் கராத்தே கராத்தேவில வந்து எனக்கு ஜூடோ தெரியும் கூடோ தெரியும் இதெல்லாம் நான் கற்றுட்ருக்கேன் இது எப்படி எனக்கு ஆரமித்தேன்னா எனக்கு வந்து சின்ன பிள்ளைலேருந்தே எனக்கு ஸ்போட்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்ட் நான் சிக்ஸ்த்துலருந்து ஸ்கூல் படிக்கிறப்போ வந்து நான் ரொம்ப அவ்வளோ இன்ட்ரஸ்ட்டாக இருந்துது சிக்ஸ்த்தில் வந்து நான் ஸ்டேட் போனேன் டிஸ்ட்ரிக் போய் ஸ்டேட் போய் அதுலருந்து ஒவ்வொரு லெவலாக போய் சிக்ஸ்த்து வரையும் எயிட்த்து வரையும் சிக்ஸ்த்து டு எட்டாவது வரையும் ஒரு ஸ்கூலில் படிச்சேன் அங்கே ஸ்போட்ஸில் நல்லா பண்ணி அதுக்கப்புறம் வந்து நைன்த்து டு ட்வெல்த் வந்து கேர்ள்ஸெஸ் ஸ்கூலில்தான் படிச்சேன் அங்கேயும் போய் ஸ்போட்ஸில் நான் கண்டினியூ பண்ணேன் எதையுமே நான் விடவே இல்லை அங்கேயும் போய் அத்லெட் பண்ணுவேன் அப்புறம் கேம்ஸ் எல்லாமே கபடி விளாடுவேன் இதுமாதிரிலாம் எனக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் காலேஜ்ஜி போன பிறகு அங்கே போய் கற்றுக்கிட்டேன் காலேஜ்லையும் போய் ஸ்கூலில் காலேஜில் வந்து இப்படி கேம்ஸ் கற்றுக்கிட்டேன் அத்லெட் கற்றுக்கிட்டேன் நல்லா பண்ணேன் அதுக்கப்புறம் நான் ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர் முடிச்சி பிஜியில வந்து ஃபர்ஸ்ட்டுல சிலம்பம் கற்றுக்கிட்ட நான் சிலம்பம் வந்து எனக்கு அவ்வளோது பிடிக்கும் ஏன்னா நம்பளுடைய நம்பளுடைய பாரம்பரிய கலை கலையில் அதுவும் ஒன்று அதுக்கப்புறம் நான் கராத்தேயும் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பிஜி ஃபர்ஸ்ட் இயர் நான் படிக்கிறப்போ ஒரு டோர்னமென்ட் வந்துது ஃபர்ஸ்ட்டு நேஷ்னல் நேஷ்னல் லெவல் டோர்னமென்ட்டில் வந்து நான் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் எங்கள் நடந்ததுன்னா கோவாவில் எனக்கு வந்து அவ்வளோது ஏன் அப்படி நான் போகனேன்னு எனக்கு வந்து அப்படி ஒரு லவ் ஸ்போட்ஸ் மேலே எனக்கு சிலம்பம் நல்லா கற்றுக்கிட்டு ஃபர்ஸ்ட் இயரில் வந்து கோவா வந்து நேஷ்னல் நடந்துது அங்கே போயிவிட்டு அங்கே போயிட்டு பார்ட்டிசிபேட் அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணேன் பார்ட்டிசிபேட் வெளிலேருந்துலாம் அதர் ஸ்டேட்டு அதர் டிஸ்ட்ரிக்லருந்து அதர் ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் வந்துருந்தாங்க எல்லாரோடையும் நான் போ போட்டி போட்டு அதில் நான் ஃபர்ஸ்ட்டா வந்தேன் சிலம்பத்தில் ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் அடிச்சு கோல்டு மெடல் அடிச்சேன் கோல்டு மெடல் அடிச்சு ஊருக்கு எங்கள் ஊருக்கு வர்றப்போ அவ்வளோ ஒரு இதாக இருந்துது மக்கள் எல்லாம் என்னையை பாராட்டி வெகுவாக எங்கள் ஊர்லருந்து அவ்வளோ சப்போட்டு எங்கள் வீட்லையும் சரி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா நல்லா சப்போட்டு ஸ்போட்டில் அம்மா அப்பா சொந்தக்காரவங்க தம்பி எல்லாருமே அவ்வளோ சப்போட்டு அதற்கப்பறம் வந்து நேஷ்னல் முடிஞ்சது அடுத்து இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் எங்கே நடந்துச்சுன்னா நேபாலில் நடந்துச்சு நேபால் போனோம் நேபால் அங்கெல்லாம் அதெலாம் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி நான் மட்டும் தனியாக போகல எங்கள் டீம் எங்கள் டீம்ஸ் இருக்கு எங்கள் மாஸ்டர் எல்லாரோடையும் சேர்ந்து எல்லாரோடையும் சேர்ந்து எத்துநாள் நால் நாள் அஞ்சு நாள் ட்ராவல் ஆனால் ஜாலியாக இருந்துது அஞ்சு நாள் இங்கேருந்து இங்கேருந்து போனோம் இங்கே ஸ்ரீவில்லிகுண்டத்துலேருந்து சென்னை போய் சென்னையிலருந்து அஞ்சு நாள் ட்ராவல் அஞ்சு நால் நாள் ட்ராவல் நேபால் போகறதுக்கு அங்கே போயிவிட்டு அங்கேயும் காம்படிஷன் நிறையா அதர் ஸ்டேட்டு வேறு வேறு கண்ட்ரிலருந்துலாம் வந்து இருந்தாங்க அங்கேயும் போய் அதுலையும் போய் நான் ஃபர்ஸ்டு ஃபர்ஸ்டு அடிச்சேன் அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு எனக்கு தற்காப்பு இந்த சிலம்பம் கராத்தே எல்லாம் இன்னும் நல்லா கற்றுக்கிட்டு நம்ப மட்டும் கற்றுக்கிறது இல்லாமல் நம்ப மக்களுக்கும் நிறைய அதேமாதிரி கற்றுக்கிட்டு ஊருக்கு வந்தேன் அவ்வளோ ஆடம்பரமாக எனக்கு பண்ணி இருந்தாங்க எங்கள் ஊரில் வந்து அவ்வளோ சப்போட்டு எங்கள் ஊரில் அதுக்கப்புறம் ஸ்போட்ஸ் மினிஸ்ட்ர மீட் பண்ணி அவங்க கையால் வாழ்த்துக்கள்லாம் வாங்கி அவ்வளோ இது பண்ணி இருந்தாங்க சரி இந்த கலைகளை நம்ப மட்டும் கற்றுக்கிட்டா போதாது நம்ப ஊரில் உள்ள பிள்ளைங்கள் பிள்ளைகள் ஸ்கூலில் இருக்க இதுமாதிரிலாம் எடுக்கணும் ஒரு ஆசை எனக்கு எங்கள் ஊர்லையும் நான் போய் எல்லா பேரெண்ட்ஸ் கிட்டையும் எல்லார்டையும் பேசுனேன் இதுமாதிரி நான் க்ளாஸ் எடுக்கிறேன் பிள்ளைங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணி விடுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ எல்லாரும் எல்லா மக்களுமே வந்து சேரத்து விட்டாங்க அவங்கவுங்க பிள்ளைகள் எப்படியும் ஏன் க்ளாஸில் வந்து நாற்பது ஐம்பது ஸ்டூடன்ஸ் இருக்காங்க இப்போ ஐம்பது பிள்ளைங்கள்ருக்காங்க அவ்வளோ பிள்ளைகளையும் நான் ட்ரெயினப் பண்ணிக்கிட்டுதான் இருக்கேன் நல்லா சூப்பராக சுற்றுவாங்க சூப்ராக அது மட்டும் சிலம்பம் மட்டும் இல்லாமல் கராத்தேயும் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டுருக்கேன் அதுலையும் மான் கொம்பு சுருள்வாள் இதெலாம் மக்க சொல்லி கொடுத்துகிட்டுதான் இருக்கேன் பிள்ளைங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துகிட்டு இருந்துதோ அதை விட பிள்ளைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நான் சொல்லி கொடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் வெளியில காம்படிஷன் எல்லாம் அழச்சிட்டு போயிவிட்டு வருவேன் காம்படிஷன் போட்டிகளுக்குலாம் ஆக்சுவலி பிள்ளைங்கள் ஏன் பிள்ளைங்கள் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தான் எடுப்பாங்க தேர்டு ப்ரைஸ்க்கே வாய்ப்பில்லை ஃபர்ஸ்ட்டு செகண்டு அவ்வளோ அருமையாக சுற்றுவாங்க கம்பெல்லாம் சிலம்பம் அவ்வளோ இது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கும் கேர்ள்ஸ்ஸும் உண்டு கேர்ள்ஸ்ஸுக்கும் சொல்லி கொடுப்பேன் பசங்கள்கிட்ட சொல்லுறதோட கேர்ள்ஸ்ஸுக்கு வந்துட்டு நம்ப தற்காப்பு கலைக்கு மிக மிக முக்கியன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அப்படி சொல்லி சொல்லி க்ளாஸ் எடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ டீசெண்டாக இருக்கணும் மற்றவங்கள பார்த்தா எப்படி மதிக்கணும் அவன் அப்படிங்கிற அளவுக்கு வரையும் அவ்வளோ க்ளாஸ் நீட்டாக சொல்லி கொடுப்பேன் பிள்ளைங்களுக்கு நல்ல எல்லா பிள்ளைங்களும் அவ்வளோ ஸ்பீடாக பிக்கப் பண்ணிப்பாங்க இப்பையும் நான் மற்ற க்ளாஸ்ஸு சிலம்பம் வந்து எனக்கு தெரிஞ்சது இல்லாமல் வேறு வேறு டிஸ்ட்ரிக்கில் போய் அந்த மாஸ்ட்டர்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க என்ன ஒரு ஸ்டெயிலாக கற்றுக்கிறாங்க நம்ப ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்டெயிலாக இருக்கும் அவங்கவுங்க செய்யறது வந்து தற்காப்பு கலைகள் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மாடலில் பண்ணுவாங்க நம்ப கற்றுக்கிட்ட ஸ்டெயிலு இல்லாமல் புதுசாக கற்றுக்கணுங்கறதுக்காக வேறு டிஸ்ட்ரிக்கு போய் அங்கே உள்ள மாஸ்ட்டர்ட்டலாம் நான் கற்றுக்கிட்டேன் புது புது ஸ்டெப்ஸ்லாம் கற்றுக்கிட்டு புது புது தற்காப்பு கலைகள் எல்லாம் கற்றுக்கிட்டு வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு நான் ஊரில் வந்து பிள்ளைங்கள் சின்ன பிள்ளைங்கள் இல்லையா நம்ப கற்றுக்கிட்டு எல்லா ஸ்டெப்பையும் உடனே வந்து சொல்லி கொடுத்தா பிள்ளைங்கள் நல்லா பிக்கப் பண்ணிப்பாங்க அதேமாதிரி பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து தற்காப்பு கலைகளை இன்னும் வளர்த்துக்கிட்டு வரேன் இன்னும் வளரணும் நம்ப டிஸ்ட்ரிக் மட்டும் இல்லாமல் எல்லா டிஸ்ட்ரிக்லையும் நல்லா வளர்ந்து நல்லா வரணும்